தமிழ்மொழியை பாதுகாக்க தமிழ்லாம் அதிகமாக பேசணும் தமிழ் கவிதைகள் அதிகமாக பேசணும் தமிழ் தமிழ் கவிதைகள் அதிகமாக எழுதணும் தமிழ் பாடல்கள் அதிகமாக வரணும் தமிழ் பாடல்கள் வந்தா இன்னும் நல்லாருக்கும் சந்தோசம் முயற்சிகள் ஜனங்கள் மக்கள் மக்கள் மூலியமாக கொண்டு வரதை விட மாணவர்கள் மூலியமாக இருந்து நாம்ப எழுச்சியுணர்வை கொண்டு வந்தாங்கன்னா விழிப்புணர்வு ஜனங்களுக்கு உதவியாக இருக்கும் அந்த மாணவர்களால் இன்றைய மாணவர்கள் நாளைய இளைஞர்கள் அதனால் மாணவர்கள் மையப்படுத்தி தமிழ்மொழி நம்ப கற்றுக் கொடுத்தோம் கவிதைகள் எழுத பாடல்கள் எழுத வளர்ச்சி தமிழ் மொழிக்கு ஊக்கு ஊக்கத்தை கொடுக்குற விதம் நல்லாருக்கும் அதை நம்ப கடைபிடிக்கணும் அது செஞ்சால் தமிழ்மொழி பாதுகாப்பாகவும் இருக்கும் அதை மேம்படுத்தவும் நம்ப முயற்சி எடுத்த மாதிரியும் இருக்கும் மக்கள் மத்தியில் அதிகமாக ப பரவுற மாதிரியும் இருக்கும் நல்லது